என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்க அப்படினா நான் வந்து ஒரு பெட்ஷீட் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷனாக இல்லை இருந்தாலும் எனக்கு அந்த கலர் பிடிச்சதுனால நான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஏன்னால் என்னோட பெட் சைஸ் வந்து ரொம்ப பெரிசு நான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் பார்த்திங்ன்னா வந்தது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நல்ல காட்டன் மெட்டீரியல் ப்ளஸ் டூ பில்லோ கவரோடு வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த கலருமே ஃபேடாகலை நான் அத்தனை டைம் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் அந்த கலருமே வந்து ஃபேடாகலை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த பெட் ஷீட்